இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு தொலைக்காட்சி இல்லைன்னா வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறளவுக்கு மாறி போயிடுத்து அந்த மாதிரி வந்துட்டு தொலைக்காட்சியில் வந்துட்டு ரொம்ப பிடிச்சதுன்னா விஜய் டிவி தான் விஜய் டிவியில் பாத்தோம்னா அதில் வர்ர தொடர்களும் சரி ரியாலிட்டி ஷோஸுகள் அப்புறமேட்டு வந்துட்டு நிறைய விவாதங்கள் நீயா நானா அந்த மாதிரி நகைச்சுவை நி நிகழ்ச்சிகள் நடனம் நாடகம் இது எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம விஜய் டிவி சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு சிறப்பாக பண்ணிக்கிட்டிருக்காங்க நல்லா இருக்குது அந்த தொடர்களும் வந்துட்டு இந்த அழுகிறது அழுவாச்சி சீனு இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒ நல்லபடியாக ஓரளவுக்கு மக்கள் வந்துட்டு ஏற்றுக் கொள்கிற அளவுக்குவான கருத்துக்களையும் கொடுத்து நல்லா பண்ணுறாங்க அதே மாதிரியே நிறையா பேர் உருவானது இன்றைய சூழ்நிலையில் சினிமாவில் வந்துட்டு நிறைய பேர் உருவாகுகிறதுக்கு மெயினான ஒரு படிக்கட்டாக வந்துட்டு விஜய் டிவி இருக்குது அதை அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா பண்ணுறாங்க எல்லா ஒரு இதுவுமே பண்ணிட்டிருக்காங்க அதே மாதிரி நீயா நானா கோபி எடுத்துட்டோம்னா அவருல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவர் அவர் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நிலையாக நிற்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்ததுனா இந்த விஜய் டிவி அதே மாதிரியே அந்த நல்லா பண்ணுறாங்க ஓரளவுக்கு பரவாயில்ல அது அங்கே விவாதம் நிகழ்ச்சிகள் ஒரு நல்ல கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேத்தறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு இது பண்ணுறாங்க அதே மாதிரி நகைச்சுவைனு எடுத்துக்கிட்டோம்னாலும் நிறைய நடிகர்கள் வந்துட்டு எப்போ உருவானதே வந்துட்டு இந்த நகைச்சுவை நிகழ்ச்சிகளில் இருந்துட்டு நிறைய பேர் உருவாகிருக்குறாங்க இந்த சின்ன சின்ன கோவில் பண்டிகைலேருந்து எல்லாத்துக்குமே இவங்க வர்றது பேசுகிறது அதனால் ரொம்ப வந்துட்டு இவங்க பிரபலமாகிட்டு நல்லா பண்ணுறாங்க பரவாயில்ல நல்லா இருக்குது அதே மாதிரியே நாட்டியம் எல்லாத்துக்குமே வந்துட்டு எனக்கு பிடிச்சது வந்துட்டு விஜய் டிவினு சொல்லலாம் ஸோ விஜய் டிவியில் வந்துட்டு அந்தளவுக்கு எல்லாமே நல்லா பண்ணுறாங்க அந்த ஃப்லோ அந்த இதில் பண்ணிட்டிருக்காங்க பரவாயில்லையாக தான் இருக்குது நகைச்சுவை நிகழ்ச்சிகளில் வந்துட்டு ராமர் அவங்க எல்லாமே வந்துட்டு அந்தளவுக்கு ம விழுந்து விழுந்து மக்கள் சிரிக்கிறளவுக்கு வந்துட்டு கா அந்தளவுக்கு வந்துட்டு நகைச்சுவையாக கொண்டு போயிட்ருப்பாங்க அந்த இதலாமே ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரியே நாடகம்னு எடுத்துக்கிட்டாலுமே ஓரளவுக்கு நல்ல நாடகமாக நல்ல நல்ல கருத்துகளாக உள்ளது ஒரு முக்கியமான சமுதாயத்துக்குத் தேவையானது இதல்லாமே பண்ணுறாங்க பரவாயில்லன்னு சொல்லலாம் மற்றபடி வந்துட்டு பாட்டு அலைவரிசையில் எடுத்துட்டோம்னா நமக்குப் பாட்டு வந்துட்டு நல்ல நல்ல பாட்டாக கேட்கறதல்லாம் நம்ம வந்துட்டு சின்ன சின்ன டி டிவியில் பார்த்துட்ருக்கோம் இதலாமே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நன்றி